மீன்களை பொருத்தளவுக்கு எனக்கு எந்த மீனுமே பிடிக்காது நான் நான் சாப்பிடமாட்டன் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது என்னோட பிள்ளைங்கல்லாம் விரும்பி சாப்பிட்றது சங்கரா மீனுன்னு சொல்லிட்டு சிகப்பு கலராக இருக்கும் அப்புறோம் மத்தி அந்த மத்தி வந்து பொறிச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுங்க மீன் வறுவல் மத்தி வறுவல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு அது போல் இறால் இறால் வந்து செம்மீனுன்னு சொல்லுவோம் அது வந்து வறு வறுத்து இல்லை குழம்பு இதுமாதிரி பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மக்கள் விரும்பு அப்புறம் நண்டு அதுமாதிரி நண்டு கிரேவி பண்ணி சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க அதேபோல் மீன்ல வந்துட்டு சுறா மீன் புட்டு சுறா புட்டு செய்வாங்க அதே மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை அதையும் தவிர வந்து கானாங்கெளுத்தினு சொல்லுவாங்க அய்ரமீனுன்னு சொல்லுவாங்க அது எல்லாருமே பொதுவாக மீன் முள் இல்லாமல் இருக்கும் குழந்தைங்கள்லருந்து பெரியவங்க வரைக்கும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க